நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குறதுலே பார்த்தா உள்ள என்ட்ரி ஆவும் போதே போவ போனால் கேட்கல இருக்க ப்யூனு வாட்ச் மேன்லேந்து மேலே இருக்குற டாக்டரு ஹெட்டு ஹெட் டாக்டர்லேந்து பார்க்க போனால் எல்லா காசு கரப்ஷன் இவனே என்னமோ டாக்டரு மாதிரி கேட்பான் கேட்கல ப்யூனு நின்று என்ன எதுக்கு என்ன ஏது கேள்வி கேட்டு அவனே சாவடிக்கிவானுங்க டாக்டரை பார்க்கவுடுங்கடானா கேட்கல இவனே விசாரிக்கிறான் என்ன காய்ச்சலா காயலாவா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவனே கேள்வி கேட்டு சாவடிக்கிவானுங்க அங்கே போனாக்கா அவன் தொடவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் அப்டே நாலு சீட்டு மாத்தரை இதை போய் போடு அப்புறமா வா பத்து நாள் கழிச்சின்னு அவனே வந்து அனுப்பிச்சிடுவான் இதான் இருக்கிற ஜெனத்தொகைகளுக்கு இருக்கிற பிரச்சனையே